ஹலோ ஆ சார் இது கோல்ட் லோன் டிப்பார்ட்மெண்ட்டுங்களா ஓகே நான் வந்து சபித்தா விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன் ஒரு அஞ்சு பவுன் வைக்கணும் சார் அஞ்சு பவுன் வச்சோனா எவ்வளோ கிடைக்குங்க சார் ஐ மீன் ஒரு கிராம்க்கு எவ்வளோ தருவீங்கள்

ஓகே ஓகே சார் இப்போ வந்து இப்போ நாங்கல் சிக்ஸ் மன்த்தா பே பண்ணுங்களா இல்லை மன்த்லி மன்த்லி பே பண்ணுங்களா சார் ஓ இல்லை இப்போ நாங்கள் வந்து இப்போ சிக்ஸ் மன்த்தாக வந்து நாங்கள் மொத்தமாக பே பண்ணலாம் இல்லை மூட்டுக்கிறோம் அப்படினா அப்போ வந்து நாங்கள் மூட்டுக்குலாங்களா ஓகே ஓகே சார் இப்போ அந்த ஈசிஎஸ் மூலயமா பே பண்ணுறதுங்களா இல்லை நேரில் வந்து பே பண்ணுங்களா சார் ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே சார் இப்போ எங்களுக்கு இப்போ வந்தேனா உடனே கோல்ட் லோன் சேங்க்ஷன் ஆயிடுங்களா சார் ஓகே ஓகே சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் பார் யுவர் வேலியபிள் டைம் தேங்க்யூ சார்